ஹலோ சொல்லுங்க ஆ ஆமாம் சொல்லுங்க ஆ ஆமாம் சொல்லுங்க வந்திருக்கேன் சொல்லுங்க இல்லையே வரதுக்கு வாய்ப்பில்லையே நான் தான் நல்லா ஃபில் பண்ணனே ஆ அன்றைக்கி சரி பண்ணதும் நீங்கள் சொன்னதுதான் சரி பண்ணிணேன் ஆ அப்போ நான் இங்கே இங்கே தான் ஒர்க் பார்த்துட்ருக்கேன் சரி வரேன் வேறு ஏதோ மேலே ஏதோ ப்ராப்ளம் இருக்கும்னு நினக்கிறேன் நான் வரேன் நான் வந்து பார்க்குறேன் இல்லை கொஞ்சம் வேலை பிசினால் எடுத்திருக்க மாட்டேன் இப்போதான் எடுத்தேன் சரி சரி இந்தா வரேன் இருங்க வரேன் ஆ தண்ணி உள்ளே வருதா அப்போ சுவுரு கட்டினது சரி இல்லை போல் டேப் உடஞ்சி அப்போது கொஞ்சம் குவாலிட்டியாக தான் எடுத்துப் போடணும் அன்றைக்கி போட்டு வந்தது சரி இல்லைன்னு நினைக்கிறேன் குவாலிட்டி கம்மியாகதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் இல்லை நான் இந்த வரேன் வரேங்க எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ வந்துடுறேன் ஆ வந்துடுறேங்க வந்துடுறேங்க ஆ தேங்க்ஸ்